தருமபுரி மாவட்டத்தில் வந்து முக்கிய பயிர்கள் அப்டின்னு சொன்னால் புளி நெல் கரும்பு மஞ்சள் இந்த மாதிரி பொருள்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அரிசி கரும்பு கோதுமை பருத்தி தானியங்கள் பருப்பு வகைகள் பழங்கள் புகையிலை காய்கறிகள் போன்றவை எந்த பயிர்களுக்கு தேவை அதிகம் கரும்பு கரும்புக்கு தண்ணி அதிகமாக வேணும் பருப்பு வகைகளுக்கு தண்ணி குறைவாக இருந்தாலே போதும் விதைப்பது முதல் சந்தையில் தானியங்களை விற்பது வரையிலான செயல் முறையை காய்கறிகள் வந்து பயிரிட்டாங்கனா ஈஸியாக எடுத்துனு போய் வணிகத்தில் விற்றர்றாங்க நெல் பயிரிடறாங்க கரும்பு பயிரிடறாங்க மஞ்சள் பயிரிடறாங்க ஏ எல்லா பொருள்களுமே தேவை வந்து அதிகமாக தான் இருக்குது சந்தையில் வந்து தானியங்களை விற்கறத்துக்கு மக்கள் வந்து உழவர் சந்தை அந்த ஸ் உழவர் சந்தையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதில் அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கிது அதன் மூலம் அவங்க மக்கள் வந்து பயனடைகிறாங்க